நாம சமைக்கும்போது நம்ம அந்த மெனுவில கொடுத்துருக்க ரெசிப்பியை அப்படியே நம்ம பின்பற்ற முடியாது ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய அவங்களுடைய மனநிலை அவங்களோடைய டேஸ்ட்டு இதை வச்சி தான் நான் வந்து ஒவ்வொரு பொருளும் மிக்ஸ் பண்ணி நம்ம சமையல் பண்ண முடியும் நம்ம வந்து ரெசிப்பியில வந்து காரம் கொறைவாக கொடுத்துருப்பாங்க நம்ம வீட்டுக்கு காரம் அதிகமாக வேணும்பாங்க புளிப்பு கம்மியாக இருக்கு நம்ம புளிப்பு அதிகமா வேண்டியதாக இருக்கு ஸோ இந்த மாரி ஒரு சில மாற்றங்கள்லாம் செஞ்சால் தான் நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு வி அவங்க விரும்புற மாரி நம்ம சமையலை செய்ய முடியும் அதனால் வந்து மாற்றங்கள் செஞ்சா தான் நிச்சியமாக வந்து நம்ம நம்ம குடும்பத்தில் இருக்கவிங்கள சமையலில் திருப்திப்படுத்த முடியும் சும்மா ரெஸிப்பியில கொடுத்தத செஞ்சோம்னா வந்து அவங்களுடைய டேஸ்ட்டு வேறையாக இருக்கு ரெஸிப்பியில செய்யக்கூடிய முறை வேறையாக இருக்கு ஆனால் வந்து நிச்சியமாக மாற்றங்கள் செஞ்சு அதில் வந்து நல்லா இருக்குங்கிற ஒரு பேர் தான் நான் எடுத்துருக்கேன் ஆனால் வந்து நிச்சியமாக நம்மளுடைய டேஸ்ட்டுங்கிறது வேறு அவங்க சொல்லுற டேஸ்ட்டுங்கிறது வேறு அதில் மாற்றங்கள் செஞ்சால் தான் நாம நிச்சியமாக வந்து சமையலை வெற்றிகரமாக செய்ய முடிக்க முடியும்